நான் சேமித்த காயின்ஸுன்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சு பைசா இப்போ வந்து அந் அந்த காலத்தில் வந்து அஞ்சு பைசான்னால் அஞ்சு பைசா மட்டும் தான் அதோடய மதிப்பு பத்து பைசான்னால் பத்து பைசா மட்டும் தான் அதோடய மதிப்பு ஆனால் இந்த காலத்தில் அதோடய மதிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பைசான்னு எடுத்துகிட்டா அது வந்து எந்த இயர் அதாவது எந்த வருஷம் வந்து தயாரித்தது அப்படின்னு மொதலில் பார்ப்பாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க அது அந்த வருஷத்தை பார்த்து வந்து அதோடய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு எடுத்துகிட்டா அதோடய மதிப்பு ஒன்றா இருக்கும் அதுவே அஞ்சு பைசா காயினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துகிட்டா அதோடய அதோடய மதிப்பு வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் அதை வச்சு வந்து ஒவ்வொரு பத்து பைசா அஞ்சு பைசாவோடய மதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே போகும் அதனால நான் வந்து என்னோடய சேமித்த காயின் எல்லாமே நிறைய மதிப்புள்ளதாக தான் இருக்கும்